ஹலோ வணக்கம் சார் வணக்கங்க ஆ ஓகேங்க சரிங்க ஆ ஓகேங்க எங்கள் கடையில் வந்து பார்த்திங்கனா நிறையா பெயிண்ட் எல்லாம் இருக்குங்க நல்ல நல்ல நிறம் நிறைய நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நீண்ட நாள்கள் வரும் அது பார்த்துனா கம்பெனி பிர்லா கம்பெனி இருக்கு ஏசியன் பெயிண்ட் இருக்கு அது எல்லாமே இருக்கு நீங்கள் எந்தமாதிரி எதிர்பாக்குறிங்க அப்படிங்களா ஓகேங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சன இல்லைங்க பண்ணிக்கலாம் அதுலையும் நிறையா வ நிறையா வகை நிறையா நிறங்கள் இருக்கு நிறையா வகைகளும் இருக்கு நிறையா பண்ணிருக்கோம் பாருங்கள் நீங்கள் எந்த ஏரியா எந்த ஏரியா சொன்னீங்க தாராமங்கலமா ஆ அங்கே பக்கம் பாருங்கள் பக்கத்துல தான் பார்த்திங்கனா அந்த பக்கத்துல ஜோதி ஸ்கூல்ன்னு ஒன்று இருக்கும் அங்கே கூட நாங்க தான் செமையாக பண்ணிருப்போம் வேலையலாம் நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஆ ஓகேங்க ஆமாம் பார்த்திங்கனா நான் கண்டிப்பாகங்க ஆ ஓகேங்க அட்ரஸு தாரமங்கலங்களா சரிங்க சரிங்க சரிங்கம்மா ஓகேங்க நான் வர்றப்போ கால் பண்ணுறேங்க கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேச சொல்லுறேன் நீங்கள் அதை இது வந்து கேட்லாகும் நான் கொண்டு வர்றேன் நீங்கள் பார்த்துட்டு கூட எது பிடிச்சிருக்கோ அதை அப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்க ஓகேங்க இருங்க இருங்க ஒன் ஒரு நிமிஷம் இது வந்து ரொம்ப ரொம்ப அடிக்கிற கலர் மாதிரியும் வேணாம் ரொம்ப டல்லாகவும் வேணாம் எது மாதிரி வேணும் மீடியமாக வேணுமா ஓகேங்க எத்தனை மாடிங்க வீடு மூணு மாடிக்கிங்களா ஓ அந்த மாதிரி வேணும் ம் ஒரே கலர் இல்லாமல் நாலு நாலு சுவருக்கும் நாலு ம் கலர் சரிங்க அந்த பா இதை மாதிரி கரக்கட்டுற மாதிரிலாம் ஒரு கலர் அதுக்கு செப்ரேட்டிவ்வாக சரி ஓகேங்க நான் கால் பண்ணுறேங்க தேங்க் யூ